நாங்கள் வந்து சங்கத்தில் இருக்கிறதுனால சங்கத்தில் இருக்கிறோம் நாங்கள் சங்கத்தில் இருக்கிறதுனால சங்கத்தில் உள்ளவங்க வராங்க தனிப்பட்ட முறையில் போயிட்டு மாட்டு லோனு பயிர் லோனு இது மாதிரிலாம் வாங்கித் தராங்க நாங்களும் வந்து வாங்கின கடனை கரெட்டாக திருப்பி கட்டிர்றோம் சங்க கடன் ஆகட்டும் பயிர் கடன் ஆகட்டும் மாட்டுக் கடன் ஆகட்டும் எல்லாம் வந்து கரெட்டாக கட்டிர்றேங்க எங்களுக்கு ஏடிஎம் கார்டு எழுதிக் கொடுத்து அதுவும் சங்கத்து மூலியம் வாங்கிக் கொடுத்தர்றாங்க பேங்குக்கு போகறத்துக்கு சொல்லிக் கொடுக்கறாங்க இதெல்லாம் போய் கேளுங்கள் இப்படி போடணும் வரணுன்னு சொல்லிக் கொடுக்கறாங்க அப்படி ரொம்ப தெரியாதவங்க வீட்டில இருக்கற பிள்ளைங்கள எங்கள் பிள்ளைங்கள கூட்னுப் போயிவிட்டு பணம் எடுத்துக்குறோங்க பணம் எடுக்கத் தெரியாதவங்களும் எங்கள் வீட்டில பசங்க இருந்தால் பசங்களை கூட்னுப் போகறாங்க பொட்டைப் பிள்ளைங்க இருந்தால் பொட்டைப் பிள்ளைங்கள கூட்டின்னுப் போயிவிட்டு எடுத்துக்கிறாங்க கடன் எல்லாம் கரெட்டாக கட்டிக்கினு வந்தர்றோம் சங்கத்தில் இருக்கறதுனால எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி சங்கத்துக்கு நம்பி கொடுக்கறாங்க வங்கியிலருந்து எவ்வளோ காசு வேணுன்னாலும் ஒரு ஆளுக்கு ஐம்பதாயரம்னா இருபது பேருக்கு கொடுக்கறாங்க நாங்களும் மாதத் தவணை முறையில் கட்டின்னு வந்தர்றோம் சங்கங்கறதுனால எங்களுக்கு வந்து வங்கிக்கும் போகறத்துக்கு வர்றத்துக்கு எங்களுக்கு நல்ல ஆதரவாக சங்கம் எங்களுக்கு உதவுது எதுவாக இருந்தாலும் விண்ணப்பிக்கணும் எதாவது செய்யணுன்னாலும் எங்கள் சங்கத்து மூலியமாக விண்ணப்பிச்சிக்கிறேங்க எதாக இருந்தாலும் சங்கத்துக்கு வந்து அவங்க சொல்லுறாங்க இது மாதிரில்லாம் செய்யணும் அது மாதிரில்லாம் பண்ணணுன்னு சொல்லிட்டு அது மாதிரி நாங்களும் செஞ்சு பரவால்ல வங்கிக் கடன் வாங்கறோம் கரெட்டாக கட்டி எங்கக் குடும்பத்துக்கு எது வேணுமோ அதெலாம் நாங்களும் தேவையான அளவு செஞ்சுக்கிறோம்